ஹலோ யார் ஆ சொல்லுங்கள் ஆ உங்க உங்கள் பையன் வந்து என்ன மார்க்குன்னு சொல்லுங்கள் ஃபோர் எயிட்டினா வந்து ஆ எண்ட்ரென்ஸ் எக்ஸாம் ஆமாம் இருக்குது அந்த எண்ட்ரென்ஸ் எக்ஸாமில் அவங்க எடுக்கிற மார்க்கை பொறுத்து அவங்களோட ஃபீஸும் மாறும் இப்போது நாங்கள் வந்து எண்ட்ரென்ஸ் எக்ஸாம் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு வைக்கிறோம் அதில் நீங்கள் வந்து செவன்டீக்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை பர்செண்ட்டேஜுக்கு மேலே எடுக்குறீங்களோ அத்தனை பர்செண்ட் ஃபீஸ் வந்து லெஸ் ஆகும் அது வந்து நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்செண்ட்டுக்கு மேலே எடுத்தால் மட்டும் தான் அந்த ஆஃபர் உங்களுக்கு வரும் அது கொஸ்ஸின்ஸ் வந்து அவங்க நைன்த்து டென்த் இந்த ரெண்டுத்தில் படித்தத பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து கொஸ்ஸின்ஸ் ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம் இதுவரைக்கும் இல்லைல்ல அதெல்லாம் இல்லை ஆ ஆ ஜென்ரலாக உங்களுக்கு புக்பேக்கில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் கேட்போம் அது நீங்கள் வந்து என்றைக்கு வந்து எங்கள் ஸ்கூலை வந்து விசிட் பண்ணிட்டு நீங்கள் அட்மிஷன் ஏதாச்சும் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போவே கூட எக்ஸாம் வெச்சுக்கலாம் ஆ அட்மிஷன் வந்து இப்போ மெயினாக வந்து

அக்டோபர் வரைக்கும் அட்மிஷன் ஓப்பனில் இருக்கும்மா